நான் போக விரும்பும் சில பிடித்தமான இடங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படினா கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் போக ஏன் பிடிக்கும் அப்படினா அங்கே இருக்க அந்த குளிர் காலநிலை அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை அதுக்கு அப்புறம் வந்துட்டு குணா குகை தவளைப்பாறை அது எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதனால் அந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போகணும்னு நினச்ச முக்கியமான இன்னொரு இடம் என்னென்னா ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் தாஜ்மஹாலுக்கு போகணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கனா ஆசை அந்த இடத்துக்கு ஏன் எனக்கு போக பிடிக்கும் அப்படினா அது காதலுக்கு பேர் போனவங்க ஷாஜஹான் மும்தாஜ் அவங்களுக்காக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆ ஆசை இருக்கு அதுக்கு அப்புறம் நான் போகணும்னு நினச்ச இன்னொரு புடித்தமான இடம் என்னென்னா சென்னை ஏன்னா சென்னையில் வந்துட்டு நிறையா சுத்திப்பார்க்க இட இருக்கு மெரினா பீச் மால் வண்டலூர் ஜூ அதனால் எனக்கு அங்கே போகணும்னு ஆசை அந்த காரணத்துக்காக எனக்கு அங்கே போக பிடிக்கும் அதுக்கு அப்புறம் வந்துட்டு எங்கே போக பிடிக்கும் அப்படினா கேரளா கேரளா எதற்காக போக பிடிக்கும் அப்படினா அங்கே இருக்கக்கூடிய காலநிலை அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் எனக்கு அங்கே போகிறத்துக்கு ஆசை அதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன முக்கியமான ஒரு ரீசன் அப்படினா அங்கே இருக்கக்கூடிய அந்த புட்டு கேரளா புட்டு வந்துட்டு எனக்கு சாப்பிடணும் அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு அங்கே போக பிடிக்கும் அது கேரளா புட்டு ரொம்ப பேர் போனது கேரளாவிலே அதனால் எனக்கு வந்துட்டு அங்கே போக எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் போகணும்னு நினச்ச சில இடங்கள் வந்துட்டு இது நிறைய இடங்கள் இருக்கு அதில் ரொம்பவும் முக்கியமானது இந்த இடங்கள்லாம் கொடைக்கானல் ஆக்ரா சென்னை கேரளா இது எல்லாமே எனக்கு ரொ போகணும்னு ஆசை நான் போகணும்னு விருப்பப்பட்ட இடங்கள்